எங்கள் ஊருலேருந்து எங்கே போகணும்னா பாலக்கோட்டில் வந்து அனாதை ஆசிரமத்துல முதியோர் இல்லம் இந்த மாதிரி இருக்காங்க சில பேர் வந்து பெற்றவங்க வந்து வேணாம் அப்படின்ட்டு கல்யாணம் பண்ணிகிட்டு வந்து அந்த பெண்டாட்டி வந்து பெற்றவங்க வேணாம் அப்படின்னு சொல்லும் போது அவங்க வந்து முதியோர் இல்லத்தில் எடுத்துகிட்டு போய் அவங்க அம்மா அப்பாவை சேர்த்துட்றாங்க அதெல்லாம் ரொம்ப ரொம்ப பாவம் நம்ப பெற்று வளக்கிறாங்க அந்த யோசனையெல்லாம் இல்லை அவங்களை எடுத்துகிட்டு போய் முதியோர் இல்லத்துக்கு எப்படி அவங்க சேர்த்தலாம் அவங்க பொண்டாட்டி வந்தொடன்னே இந்த மாதிரி சேர்த்திட்றாங்க அதுக்கப்புறம் எத்தனையோ பேர் வந்து அன்றன்றைக்கு கூலி வியாபாரத்துக்கு போகிறவங்க கூட எதுவுமே அன்னன்றைக்கு சம்பாதிச்சு கூட வீட்டு வாடகை கட்டாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க குழந்தைங்கள வந்து தெருவில் வச்சு காப்பாற்றுறாங்க எதுவுமே வீடு வசதி எதுவுமே இல்லாத ஓட்டு வீட்டில் ஒழுகிட்டு இந்த மாதிரி மழை வந்து ஒழுகிட்டு புழு பூச்சி இந்த மாரி இதுல வந்து எல்லாமே இருக்காங்க கிராமத்தில் வந்து எல்லோருமே இப்படி தான் இருக்காங்க ஒரு கடலோரத்தில் கூட சில பேர் எல்லாம் வீடு கட்டியிருக்காங்க கடல் அலை வந்தால் கூட அதுவும் அடிச்சுட்டு போயிடும் எல்லாமே நான் வந்து கண் முன்னாடியே நிறைய பேரை பார்த்துருக்கேன் இப்போ இன்றைக்கும் அம்மா அப்பாவை சில பேர் வந்து முதியோர் இல்லத்தில் எடுத்துகிட்டு போய் சேர்த்துட்றாங்க அந்த மாதிரி எதுவுமே சேர்க்கக்கூடாது அதை நிறைய வந்து தடுக்கணும் அதுக்கான வசதியெல்லாம் நம்ப எடுத்துகிட்டு வந்து கூட்டிகிட்டு வந்து இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணி நடவடிக்கை எடுத்தால் இந்த மாதிரி நாட்டு நடப்பில் எதுவுமே இருக்காது அவர்களுக்காக நம்ம தனியாக ஒரு வீடு இந்த மாதிரி எதனா கட்டிக்கூட கொடுக்கலாம்